ஆ மேடம் நான் வந்து ஒரு பொட்டிங் ஓப்பன் பண்லாம்னு இருக்கேன் உங்கள் கார்மெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் விசாரித்தேன் மேடம் அங்கே வந்து ஃபேப்ரிக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி விசாரித்தேன் கேள்விப்பட்டேன் அவங்கிட்ட விசாரிச்சுட்டு உங்கள் மொபைல் நம்பரை வாங்கி கால் பண்ணுறேன் மேடம் நாங்கள் கடை ஒன்று ஓப்பன் பண்லாம்னு இருக்கோம் எங்களுக்கு சேரீஸ் அப்றம் கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு பெரியவங்களுக்கு மென்ஸுக்கு அவங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ்ஸு அதல்லாம் வாங்கலாம்னு இருக்கோம் மேடம் உங்கள் கிட்டே அவைலபிளா இருக்குதுங்களா கிடைக்குங்களா மேடம் நாளைக்கு வந்து உங்கள் கார்மெண்ட்ஸில் கொஞ்சம் விசிட் பண்ணலாங்களா நாங்கள் ஓகே மேடம் நாங்கள் வந்துவிட்டு எது எது வேணும்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே சொல்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு வந்து குவாலிட்டியாகவும் வேணும் ப்ளஸ்ஸு கொஞ்சம் கம்மி ரேட்லையும் வேணும் மேடம் அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் அதான் கேள்விப்பட்டேன் உங்கள் கிட்டே நல்லா இருக்கும் அப்படின்னு ஆ ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ இப்போது நாளைக்கு உங்கள் உங்கள் கார்மெண்ட்ஸுக்கு வந்து நான் பார்க்கலாங்களா நீங்கள் இருப்பீங்களா ஓகே மேடம் நான் வரேன் எதை எனக்கு வந்து ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதிகமாக எடுத்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்பறம் நான் நிறைய எடுத்துக்கிறேன் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நல்லா இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன் அதனால் தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சரி மேடம் நான் நாளைக்கி வரேன் நான் என்ன ஏதுன்னு டீட்டெயில் வந்து நேரில் வந்து சொல்கிறேன் மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ஆ தேங்க்யூ